அலோ சார் நான் நவீன் பேசுகிறேன் சார் ஸ்விக்கியில் ஆர்டரு பண்ணியிருந்தேன்ல என்ன சார் ஃபுட்டு இவ்வளோ டிலே ஆகுது இன்னும் ஃபுட்டு வரல நான் வேறே வெளில போகணும் சார் கொஞ்சம் நாழி கழித்து எவ்வளோ நாழி ஆகும் எங்கே இருக்கீங்க முதல்ல நீங்கள் இப்போது உங்களுக்கு இப்போது நீங்கள் அங்கே டேர்னிங்கிட்டே இருக்கீங்க அட்ரஸ் தெரியலியா உங்களுக்கு அட்ரஸ் எங்கே வருணுங்கிறது தெரியலியா என் லொக்கேஷன் தான் ஷேரு அதில் இருக்கே சார் சரிப்பா அது அந்த சந்துக்குள்ள தான்ப்பா வரணும் சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அந்த கடை வாசலில் தானே அந்த கடை வாசல்லேருந்து ஒரு ரைட்டு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு சந்து மாதிரி ஒன்று வருதா ஆமாம் அந்த சந்தில் வந் வாங்க அப்படியே அந்த சந்து வழியாக வந்திங்கன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டிருக்கும் ஆ நீங்கள் அந்த சந்தில் வாங்க நான் சொல்கிறேன் இப்போ அந் சந்தில் வந்துட்டிருக்கீங்களா ஆ ஆமாம் அந்த சந்து வழியாக வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் தெரியுதா அதாவது நீங்கள் அந்த கடையிலேருந்து வந்திங்கன்னால் உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டு ஆமாம் அதுக்கு நேராக ஒரு ரோடும் லெஃப்ட் சைடில் ஒரு ரோடும் போகுதா நடுவில் ஒரு பிள்ளையாரு இருக்கும் பாருங்க சூப்பர் மார்கெட்டுக்கு எதுத்தாப்பில் ஒரு சின்ன பிள்ளையார் ஒன்று இருக்கும் ஆ அதில் அந்த அந்த பிள்ளையார ஒட்டின மாதிரி ஒரு லெஃப்ட்டு போகுதுல்ல ஒரு ரைட்டு ஒன்று போகுதுல ஆ அந்த ரைட்டில் திரும்பணும் திரும்பினிங்களா ஆ திரும்பிவிட்டு நேராக வாங்க இப்போ உங்களுக்கு மேப் கரெக்டாக காட்டுதா இ ஏன்னா இ அங்கே வந்து மேப் கொஞ்சம் குறுக்கலாக தான் காட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு மேப் கிளியராக காட்டும் ஆ ஆமாம் ப்ரோ இப்போ மேப் கரெக்டாக காட்டுதா சரி ஓகே ப்ரோ மேப் காட்டுதில்ல இப்போ நீங்கள் எவ்வளோ நாழி கழித்து இங்கே வருவீங்க அதை சொல்லுங்கள் பயங்கரமாக பசிக்கிறது ப்ரோ நான் வேறே வெளில கிளம்பணும் ப்ரோ ஏற்கனே சொன்னேல்ல ஆமாம் ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ரோ இருப து நிமிஷனா ரொம்ப அதிகம் ப்ரோ நான் அதுக்கப்புறம் வெளில வேறே போகணும் என்னான்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் ப்ரோ சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வாங்க நீங்கள் அந்த சந் அந்த சந்துலேருந்து அது மேப்பில் இன்னோரு ரூட் ரூட்டு ஒன்று காட்டும் லெஃப்ட் சைடு திரும்புகிற மாதிரி லெஃப்ட் சைடு திரும்பிடாதிங்க ரூட்டு ரொம்ப எக்ஸ்டன்னாக போகும் அப்படியே அந்த ரைட்டில் திரும்பி வாங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கரெக்டாக இந்த வாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க